ஆட்டோ டிரைவர் இரவில் வந்து நான் வந்து வெகுநேரமாயிடுச்சு ஆட்டோவை வந்து பண்ணும்போது கல்லும்முரடும் பாதை குறு குறுகலான பாதை குறுகலான வழி ஜல்லி ரோடு இந்த மாதிரி இடத்தில் அந்த நேரத்தில் கூட நான் வந்து பாதுகாப்பாக பாதுகாப்பாக திருப்தியாக என்னை ஆட்டோ டிரைவர் கொண்டு போனார் இதில் பல இரவிலேர்ந்து பல இடையூறுகள் அதாவது காற்று மழை இந்த நேரத்திலும் எந்த விதமான தடையின்றி சரியான பாதையில் சரியான நேரத்தில் சரியாக எளிதில் என்னை பாதுகாப்பாக கொண்டு இறக்கியமைக்கு அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன்